ஹலோ ரி டேக்ஸி ட்ரைவர் தினேஷ்குமாருதாங்ணா ஆ சரி ஓகேங்ணா என்னோட நேம் லிங்கேஷ்வரன்ணா என்னோட ஃப்ரெண்டு வந்துவிட்டு பார்த்தீங்னா மேரேஜ் ஃபங்ஷனுக்காக வந்து கோயம்ப்த்தூர் போய்ருக்கான் அவன் திருப்பி வந்து திருப்பூர் வர்ணுங்கனா அதனால் தான் சரி புக் பண்ணலான் சொல்லிவிட்டு கால் பண்ணிருக்கேங்கணா இதுக்கு வந்து நீங்கள் வந்து எவ்வளோ சார்ஜிங்கணா பண்ணுறீங்க தி கோயம்ப்த்தூர்லிந் திருப்பூர் வரதுக்கு சரி ஓகேணா சரி இந்த ரேட் எனக்கு ஓகே தாங்கணா ஆ சரிணா நான் வந்துவிட்டு அவ் அவனோட கான்டக்ட் நம்பரு வந்து நான் உங்கள்க்கு வந்து ஷேர் பண்ணுறேன் அதே மாரி நானும் வந்துவிட்டு உங்களோட நம்பரையும் அவனுக்கு ஷேர் பண்ணிடுறேன் கான்டக்ட் பண்ணிக்கிலாங்கணா சரி ஓகேங்கணா